இப்போது சமைக்கும்போது அமாவாசை அந்த டைமில் வந்து ஃபேமிலியாக தான் சமைப்போம் ஒருத்தவங்க கட் பண்ணி கொடுப்பாங்க ஒருத்தவங்க வந்து குக் பண்ணுவாங்க இன்னொருத்தவங்க வந்து அதை பறிச்சு கொடுப்பாங்க கீரைலாம் இந்தமாதிரி வந்து எல்லோரும் ஷேர் பண்ணி செய்வோம் இல்லை நிறைய க்வாண்டிடி ஆஃப் ஃபுட் செய்யணும் அப்படிங்கறதுனால எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலை செய்து முடிப்போம் அந்த டைம்குள்ள சாமி கும்பிடுனும் அப்படிங்கறதுனால வேக வேகமாக செய்வோம் இது இதை போடு அதை செய்யிரு அப்படின்னு அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை சேர்த்து நல்லா ஒரு டேஸ்டியாக சாப்பாடு செய்து அதை நாங்கள் சாப்பிடணும்னு நினைப்போம் அதில் பாயசம் வைக்கும் போது எவ்வளோ அளவு சர்க்கரை போடுவோம் இதெலாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆள் வந்து சொல்லி தருவாங்க அந்த டைமில் நம்பளும் கற்றுக்கலாம் அது போக வந்து நம்ப இது இல்லாமல் சமையல் இல்லாமல் வேறு விஷயத்தை வந்து இப்போது ரொம்ப நாள் கழித்து அவுங்கள நம்ப மீட் பண்ணுறோம் அப்டின்னா வீட்டில் எப்படி எல்லோரும் நல்லாயிருக்காங்ளா அப்புறம் ஃப்யூச்சர் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ணி பிஸ்னெஸ் எப்படி போகுது எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்ற அளவுக்கு பேசிக்குவோம் ஸோ எல்லாமே ஒன்று ஒரு ஒரு விஷயோம் அப்பறோம் அவங்களுக்கு பசங்கள் இருந்துச்சுனா அவுங்களோட படிப்பு எப்படி இருக்கு அவங்க எந்த கோர்ஸ் எடுக்க போறாங்க அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கறத பற்றியும் பேசிப்பாங்க இதெலாம் வந்து நேச்சுரல்லாக நம்ப எங்க வீட்டில் நடக்கிற ஒரு விஷயங்களா இருக்குது இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போயே அமாவாசைங்குறது அந்த டைம்தான் எல்லாரும் உக்காந்து பேசுவோம் இது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் அவங்கவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து இன்னும் சீக்கிரமே வந்து நம்ப அது புரிஞ்சிக்கலாம் எல்லாம் உக்காந்து பேசும்போது ஸோ இதுதான்